பள்ளியில் எனக்கு பிடிச்ச பாடம் அப்படினு பார்த்தோம்னா சயின்ஸு ஏன் சயின்ஸை பிடிக்கும் சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராக்டிகலாக அப்படி செஞ்சு பார்த்து ஒரு சயின்டிஃபிக்காக நிரூபிக்கணும் அப்படின்றதுனால அதில் சயின்ஸ்லேயே பர்ட்டிகுலராக ஃபிசிக்ஸு அந்த ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேவா அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ரொம்ப புடிச்சதுனால தான் நான் ஃபியூச்சரில் கூட ஒரு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக மாறணும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சாப்ஃட்வேருக்கு நம்மளா ஒரு செல்ஃபோன் தயாரிக்கணும் நம்மளா ஒரு புது புது இன்வெஸ் புது புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பொருட்கள் தயாரிக்கணும் அதல்லாம் நம்ம சமூகக்துக்கு த பயன்படுகிற மாதிரி இருக்கணும் அப்டின்னு சொல்ற மாதிரிலாம் நம்ம படித்தோம் ஸோ சயின்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் ஃபிசிக்ஸு அப்புறம் பயாலஜி பயாலஜியில் இந்த பாட்னி ஸ்வாலஜி இருக்குது அதில் ஸ்வாலஜி ரொம்ப பிடிக்கும் ஸ்வாலஜி படிக்கும்போது நம்ம உடம்புல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதல்லாம் எப்படி ஒர்க்காகுது இதயம் கண் கல்லீரல் நுரையீரல் இந்தமாதிரி பொருள்லாம் இதுமாதிரி இருக்கா உறுப்புலாம் எப்படி ஒர்க்காகுது மூளை இதல்லாம் நம்ம படிக்கும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம இதயம் இப்படிதான் வேலை செய்யுதா நம்ம ரத்த ஓட்டம் இப்படிதான் நடக்குதா மூளையில் வந்து இருக்கிற பார்ட்ஸுலாம் இததுல்லாம் இதுக்குதான் யூஸ் ஆகுதா ஸோ இந்த பார்ட்ஸில் அடிப்பட்டால் நமக்கு என்னாகும் ஸோ இதல்லாம் நம்ம படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஸோ எனக்கு பிடிச்ச பாடம் வந்து சயின்ஸ் தான் அடுத்ததாக கொஞ்சம் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவதாக பார்த்தோம்னா நான் ரொம்ப படித்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு ஸோ சயின்ஸு அதை விட்டால் மேக்ஸு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேக்ஸு வந்து ஏன் பிடிக்கும்னா மேக்ஸு இல்லாமல் இன்னைக்கி வேர்ல்டே இல்லை எல்லாமே கால்குலேஷன் தான் பூமியில் இருக்குகிற அனைத்தும் கால்குலேஷனில் தான் இருக்குது கோள்களும் நம்ம பூமியை தாண்டி யோசிக்கும்போது அந்த அண்ட வெளியில் நமக்கு கோள்கள் சூரியன்லேருந்து பூமி புதன் வியாழன் செவ்வாய் வெள்ளி எல்லாமே அனைத்து கோள்களும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது எப்படி ஒன்னொன்னும் ரொட்டேஷனில் சுற்றி வருது என்ன ஸ் ஸ்பீடில் சுற்றி வருது எல்லாமே மே மேத்தமெட்டிக்ஸ் தான் கால்குலேஷன் தான் அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் நமது தாய் மொழியான தமிழ் தமிழ் படிக்க படிக்க பிடிக்கும் தமிழ் கிளாஸில் தமிழம்மா பாடம் எடுக்கும்போது அந்த பாட்டு கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் இதல்லாம் அவங்க அப்டியே ஒரு தத்ரூபமா பாடும்போது அப்படியே மெய்மறந்து கிளாஸில் உக்கார்ந்துருப்போம் பாரதியார் எழுதின பாரதியாருடைய பாட்டுக்கள் பாரதிதாசனுடைய பாட்டுக்கள் உடுமலை நாராயணன்கவியோடய பாட்டுகள் கண்ணதாசன் பாட்டுக்கள் இதல்லாம் தமிழ் புக்கில் இடம்பெறும் போது அந்த கிளாஸில் நடத்தும்போது அப்டியே நம்ம தமிழம்மா அவங்க அப்டியே அந்த அந்த கேரக்டராவே மாறி நடத்துவாங்க அந்த கிளாஸுலலாம் அப்டியே உருகிதான் உக்கார்ந்துருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு சயின்ஸு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ரெண்டாவது மேக்ஸு அடுத்தது தாய் மொழிக்கான தமிழுக்கு